கிராமங்களில் அதிகமாக கொண்டாடுகிற தெய்வங்கள் வந்து நிறைய இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படினு பார்த்தா அய்யனார் கோயில்ன்றுருக்கும் கருப்பர் சுவாமி வந்து அதிகமாக கொண்டாடுகிற மாதிரி இருக்கும் இதை தவிர மாரியம்மன் பண்டிகைகள் நிறைய இருக்கும் மாரியம்மன் பண்டிகை பொறுத்தவரைக்கும் மக்கள் அனைத்து விதமான மக்களும் வந்து அதை ஒரு பெரிய விழாவில் கொண்டாடுவாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கனா நார்தான் மலை அப்புறம் திருவப்பூர் இது ரெண்டும் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லுவாங்க மக்கள் நிறைய நேர்த்திக்கடன்கள் வந்து இது இதில் பண்ணுவாங்க திருவிழா ஆரமித்ததுலேர்ந்து ஒவ்வொரு நிறைய நிகழ்வுகள் நடக்கும் முக்கியமாக பூச்செரிதல் அப்படியிங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பூச்செரிதல் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அந்த அம்மனுக்கு வந்து பூவை போட்டு அந்த கோயில் ஃபுல்லாகவே பூவாயிருக்கும் அந்த பூச்செரிதல் திருவிழாங்கிறது புதுக்கோட்டையில் வந்து ரொம்ப ஒரு புகழ் பெற்ற ஒன்று உலகளவிலுமே இதை கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பாங்க அப்புறம் ப்ப பூச்செரிதல் முடிஞ்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பால் குடம் எடுப்பாங்க அலகு குத்துதல் இருக்கும் அப்புறம் திருவிழா முடிகிற சமயத்தில் வந்து க கோழி ஆடு இதெல்லாம் படைத்து கறிவிருந்து வைப்பாங்க முக்கியமாக பொங்கல் எல்லாேரும் பெண்களும் வந்து கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்கும் அப்படி வந்து ஊரில் இருக்கிற எல்லாேரும் ஓன்று கூடி சாமியை வந்து வழிபடுறதுனால் ஊர் மக்களுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும் அருள் கிடைக்குங்குறது ஒரு ஐதீகமாக பின்பற்றப்படுது எங்கள் ஊரில் மேலும் இந்த மாதிரி திருவிழாக் காலங்களில் உறவினர்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் பண்ணும்போது நட்புணர்வும் அவர்களுடைய உறவுகளோட அருமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக முடியும் இப்போ சின்ன வயசில் நாங்கள் இருந்த அனுபவங்களெலாம் இப்போ வந்து எங்களுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மரபு வந்து நமக்கு அடுத்தவர்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த திருவிழாக்களெலாம் இருக்கு பொதுவாக திருவிழாக்கள் வந்து உருவாக்கிறதுக்கு காரணம் என்னனு பார்த்தோம்னா ஒரு ஊரில் வந்து எல்லாேரும் ஒற்றுமையாக இருக்கணும் பல சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த திருவிழா காலங்களில் எல்லாேரும் ஒன்றுப்பட்டு இருக்குணுங்கிறத்துகாக தான் அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த திருவிழாக்களெலாம் கொண்டாட ஆரமித்தாங்க அது தொன்று தொட்டு இன்று வரைக்கும் நல்ல படியாக போய்ட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதனால் இதுக்கு இது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறங்களில் இருக்கிற கோயிலுக்கும் மக்கள் வந்து போவாங்க குறிப்பாக நகர்புறங்களில் இருக்க கோவிலுக்கும் மக்கள் தேடி போகிறாங்க கிராமங்களில் வந்து அதிகமாக இருக்கிற பண்டிகைகள் அப்படினு பார்த்தோம்னா இந்த மாரியம்மன் பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாயிருக்கும் மாவு இடித்து மாவிளக்கெலாம் போடுவாங்க இதெல்லாம் வந்து வேடிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அலகு குத்துகிறதுனுங்குறது வந்து ஒரு தொன்று தொட்டு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது வேலெலாம் வைச்சு உடம்புல நாக்கில் குத்திக்குவாங்க அப்புறம் தீ சட்டி எடுப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளெலாம் வந்து இந்த பண்டிகைகளில் நடந்துகிட்டு இருக்கும் இன்னளவும் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கைனாலேயும் மக்கள் வந்து ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு வலியுறுத்துறதாக இருக்குது